போனோம் கடையில் போயிட்டு ஒரு ஃப்ரிட்ஜூ வேணும் ஒரு எல்ஜி ஒரு ஃப்ரிட்ஜூ ஒன்று எடுத்தோம் அந்த ஃப்ரிட்ஜூ என்னென்னா இருவத்தஞ்சாயிரம் சொன்னாங்க சரின்ட்டு எடுத்துக்கிட்டு வந்தோம் அதை எடுத்துக்கினு வந்து ஃப்ரிட்ஜை எடுத்தாந்து வீட்டில் வைக்காமல் ஒரு தயிர் வச்சாலும் ஒரு கெட்டுப்போவாது ஏன்னா வாங்கியாறோம் டக்குனு வா வாங்கியாந்து வைக்க சொல்ல என்ன பண்ணுவோம் ஒரு ஃப்ரிட்ஜூ இல்லை சொல்ல கெட்டுப்போது அதனால ஃப்ரிட்ஜூ இருந்தால் தேவைப்பட்டால் ஒன்று வைக்கலான்றதால ஃப்ரிட்ஜூ வாங்கி இருந்தோம் ஒரு தயிர் வைக்கலாம் ஒரு பால் வைக்கலாம் ஒரு தக்காளி வைக்கலாம் ஒரு காய்கறிகளை எந்த காய்கறி வேணுணாலும் வச்சால் ஒரு கெட்டுப்போகாத அளவுக்கு இன்னைக்குன்றத ஒரு ரெண்டு நாள் இருக்கும் தாங்கும் நல்லா இருக்குன்றதால ஒரு ஃப்ரிட்ஜூ ஒரு மாவு ஒரு இட்லி மாவு ஒன்று வரும் ஆட்டி வச்சாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஆனாலும் நம்ம அப்பப்போ செஞ்சு சாப்பிடுக்கலாம் ஒரு ஃப்ரிட்ஜூ இருந்தால் எல்லாத்துக்கும் உதவிப்படுது ஆனால் ஃப்ரிட்ஜூ இருக்கிறது நல்லது அந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜூ தான் தேவைப்படுது அதனால நாங்கள் போய் வாங்குனோம்